குடும்பத்தில் ஆண் மற்றும் பெண் பங்கு என்ன குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி வேலை சரியாக பிரித்துக் கொள்கிறார்கள் பெண்கள் தான் மேக்சிமம் எல்லா வொர்க்கும் இழுத்து போட்டு செய்வாங்க ஆண்கள் செய்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து ஆண்கள் நான் ஆம்பளை அப்படீங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு ஆர்டரோடு நீங்கள் தான் செய்யணும் எல்லாம் பெண்கள் தான் அதுக்காகத்தானே இருக்கீங்க நீங்கள் வீட்டில் நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் இப்போ வரைக்குமே வெளிலேயுமே பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும் அடிமையாக இருக்கணும்ன்ற மாதிரி வெச்சிருக்காங்க ஆனால் ஒரு சில இடத்தங்கள்ல ஆண்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் வெளியில் ஒர்க்குக்கு போறவங்க மாதிரினா ரெண்டு பேரும் ஈக்குவல்லாக எழுந்திருச்சி எல்லா வொர்க்கும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும் அப்படீன்றதுக்காக பண்ணுறாங்க